நான் திருச்சி போயிருந்தேன் இந்த சாரதாஸ்ல போய்ட்டு ஒரு டிஷர்ட் பார்த்தேன் அந்த டிஷர்ட் அங்கே பார்க்க நல்லா இருந்தது அதை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தப்போ அப்போது வீட்டுக்கு வந்தவொடன்னே அது வெளுத்துப் போனமாதிரி கலர் தெரிஞ்சது துவச்சேன் சாயம் போனது அது எவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்கினது யூஸ் இல்லாமல் போச்சு கலரும் நூல்லாம் ரொம்ப நிறையா பிய்ய ஆரம்பிச்சிருச்சு